கிராமப்புற மக்களுக்கு கேம்ஸ்னா ஒவ்வொரு டைமிங் இருக்குது பெரியவங்கனா சாயங்காலம் ஆனால் ஒரு வீட்டுக்கு நடுவு நடுவுலேயோ இல்லைனா வீட்டோடய திண்ணையிலேயோ உட்காந்து தாளம் தாளம் விளையாடுவாங்க இல்லைனா பல்லாங்குழி விளையாடுவாங்க அதே சின்னப் பசங்கன்னா ம காலையிலேந்து ஆரம்பிச்சாக்க நைட் வரைக்குமே விளையாட்டிகிட்டி இருப்பாங்க கண்ணாம்பூச்சி கிரிக்கெட்டு கோட்டிப்பிள்ளு நீச்சல்லாம் ந நிறையா பசங்க போய் விளையாடுவானுங்க அதுமாதிரி இளைஞர்கள்னா கிரிக்கெட்டு கேரம் செஸ்ஸு இதுமாதிரி நிறையா பேர் விளையாடுவாங்க இதுமூலமாக அவங்களுக்கு என்னவொரு பயன் கிடைக்கும்னா ஸ்டாங்கான ரிலேஷன்ஷிப்பும் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமும் கிடைக்கும் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் கிராமப்புறத்தில் அதனால் இது ஸ்டாங்காகும் அதைவிட இன்னொரு விஷயம் என்னென்னா பொங்கல் டைமில் கருநாள்னு சொல்லிட்டு நம்ம ஊரே ஜே ஜேனு இருக்கும் அந்த டைமில் வந்துட்டு எல்லா வயது வரம்பே இல்லாமல் நிறைய பேர் நிறைய போட்டியில் கலந்துப்பாங்க அதில் அதில் கிடைக்கிற சந்தோஷம் இந்த ஊர் அடுத்த வருஷம் நான் எப்போ நடக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் அடுத்த வருஷத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் கருநாளுக்காக இதை அதனால தான் கிராமப்புறத்தில் கேம்ஸ் அதிகமாக விளையாட்டிக்கிட்டு இன்னும் இருக்காங்க